எங்களோடய அரியலூர் மாவட்டத்தில் மலிவான போக்குவரத்துன்னால் சாலைதான் சாலையைதான் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கோம் அதில் இருக்கக்கூடிய ஒரே சவால் ஃபேக்ட்ரீஸோடய லாரிஸ் தான் ஏன்னால் அதுலதான் நிறைய முடையான ஆக்சிடென்ட் நடந்திருக்குது நானும் நிறைய டைம் பார்த்துருக்கேன் ஸ்பாட் அவுட்லாம் நான் ரெண்டு டைம் பார்த்துருக்கேன் அண்டு ரயில்வேஸும் விமான நிலையம்னு பார்த்தா விமான நிலையங்கள் எங்கள் இதில் கிடையாது ரயில்வேஸும் அந்த அளவுக்கு கிடையாது ஏன்னால் ரயில்வேஸ் இங்கே வந்து செந்துறைங்கிறனால் எங்களுக்கு ஒரே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் அதுக்கப்புறம் விட்டால் உடையார்பாளையம் தாண்டி போகணும் அரியலூர் போனாலும் ரயில்வே ஸ்டேஷனும் இப்போ உண்டு எங்களுக்கு அதிலியுமே ஒரு ஓ ஓ காலையில் ஒரு ரயில் மதியம் ஒரு ரயில் ரயில்தான் வரும் நைட் அங்கேயிருந்து திருச்சி டூ அரியலூரும் ஒரே ஒரு ரயில் தான் வரும் அதனால் எங்களுக்கு சாலைகள் அதிகப்படியான இது யூஸேஜில் இருக்குது